ஹலோ மேம் நான் இ இந்த ப கீரனூரில் நியூவாக ஒரு வீடு கட்டிருக்கேன் என்னோட பேர் ரீனா பக்கத்து வீட்டுக்காருகிட்ட நம்பர் கேட்டேன் அவர் கொடுத்தாரு உங்கள் நம்பரு கொத்தனாருங்களா ஆ மேம் எனக்கு எங்கள் வீடு கொஞ்சம் ஹால் பெருசாக இருக்கு அந்த ஹாலுக்கு வந்து ஒரு ரூம்மு ஒன்று கட்டணும் அதற்கு எவ்வளோ செலவாகும் அப்படின் சொல்லி சொன்னிங்கன்னா நல்லாருக்கும் பத்துக்கு பத்து தான் மேம்

ஆஆ நீங்களே வாங்கி கட்னீங்கன்னா எவ்வளோ மேம் ஆவும்

சரி ஓகே மேம் நீங்களே வாங்கி கட்டீருங்க அமௌன்ட்டு பிரச்சனை இல்லை நாளைக்கு அடுத்த வாரத்தில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று எங்கள் வீட்டில் வச்சிருக்கோம் அதுக்குள்ளே ரூம் ரெடி ஆகணும் ம் அமௌன்ட்டு பிரச்சனை இல்லை மேம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாங்கிங்க ஆனால் எனக்கு அடுத்த வாரத்தில் ரூம் ரெடியாக இருக்கனும் அது தான் வேணும் ஆ சரி ஓகே மேம் நான் வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் சென்ட் பண்ணுறேன் ஈவினிங் கொஞ்சம் நேராக வந்து பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் ப்ளான் பற்றி ஓகே மேம் நன்றி மேம்